ஒரு லக்ஷத்தி ஆயிரத்தி இருபது ரெண்டு லக்ஷத்தி பதிமூணாயிரம் மூணு லக்ஷத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூறு நாலு லக்ஷத்தி அறுபத்தி நாலாயிரத்தி முன்னூறு அஞ்சு லக்ஷத்தி பதினாறாயிரம்